அக்கா வணக்கம் அக்கா எனக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டில் இன்னர்ஸ் லேடிஸ் இன்னர்ஸ் வேணும் அக்கா எனக்கு வந்து ரொம்ப கம்மி நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணி எனக்கு தரணும் எனக்கு வந்து சைஸுக்கு ரெண்டு பாக்ஸு மினிமம் ஒரு மொத்தமாக ஒரு ஐம்பது பாக்ஸ் தேவைப்படும் லேடிஸோட இன்னர்ஸில் மட்டும் அதே மாதிரி சும்மிஸு பேண்டிஸு அந்த மாதிரி எல்லாமே தேவைப்படும் ஆனால் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம்ன்னா எனக்கு ரொம்ப லோ பட்ஜெட்டில் டிஸ்கவுண்ட் நிறைய பண்ணி எனக்கு தரணும் ஏன்னா நீங்கள் மொத்தமாக எனக்கு கொடுக்குறீங்க இப்போ நான் வந்து வாங்கிட்டுப் போய் ரீட்டெய்ல் பண்ணும் இல்லையா எனக்கு நிறைய டிஸ்கவுண்ட் போகும் லாரி வாடகை எல்லாமே இருக்கு இல்லையா அதனால் நீங்கள் வந்து எனக்கு கம்மி பண்ணிக்கொடுங்கங்க சரிங்க நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணித்தர முடியுமோ எக்ஸ்ட்ரா எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு கேஷ் கட்டிட்டுறேன் சரி ஓகே மேடம் தேங்க் யூ மேடம் ஓகேங்க